ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச அரசாங்க சட்டம் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை பட் நான் சர்க்கார் படம் பார்த்ததுல வந்து ஃபாட்டி நைன் பி அப்டிங்கிற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்துருந்தாங்கள் இது வந்து நான் ஏன் சொல்கிறன்னா இப்போ சப்போஸ் நம்மளோட ஓட்டைவந்து கள்ள ஓட்டாக போட்டாங்கன்னா நம்ம அந்த ஃபாட்டி நைன் பியை வச்சி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிலாம் அப்படிங்கறது வந்து எனக்கு அந்த படம் பார்த்து தான் தெரியும் பிகாஸ் நான் ஏன் வந்து நான் பெருசாக அரசாங்க சட்டம் நிறைய தெரியும் ஸோ ஏபிஎஸ் கார்பஸ்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவை இல்லாமல் ஒருத்தர் மேலே கேஸ் போடுறது இந்த மாதிரி நிறைய லாஸெல்லாம் தெரியும் பட் அதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக தெரிஞ்சது வந்து இந்த ஃபாட்டி நைன் பி தான் ஏன் நம்ம ஃபாட்டி நைன் பி வச்சி நம்ம கேஸ போட்டால் மறுபடியும் நமக்கு ரீ ஓட்டிங் சான்ஸ் தருவாங்க அப்டிங்கிறதும் எனக்கு இப்போ தான் தெரிய வந்துது ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த படத்தை பார்த்து தான் நான் வந்து ஈஸியாக ஓரளவுக்கு வந்து ரெடியான இல்லைன்னு வச்சிக்கோங்களேன் இன்னும் வரைக்கும் எனக்கு வந்து ஒரு டூ லாஸ் மட்டுந்தான் தெரியும் அப்படி தான் இருந்துருக்கும்